ஹலோ ஹலோ யார் பேசுகிறது ஆ சொல்லுப்பா ஆ இப்போ தான் டூ டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் கொடுத்தோம்

சரிப்பா ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து இப்போ ப்ரொசீஜர் என்னென்னா நீ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சாரி லெட்டரு எழுதி கொடுக்கணும் கிளாஸ் டீச்சர் கிட்ட அப்புறம் வந்து ரெக்வஸ்ட் லெட்டரு ஐடி கார்டு வேணும்னு சொல்லி ஒரு லெட்டரு எழுதி கொடுக்கணும் அப்புறம் உன்னோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வேணும் உங்கள் கிளாஸ் டீச்சர் கிட்ட சொன்னீங்கன்னால் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் வந்து உங்கள் ஃபோட்டோவை ஃபிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் டு டூ வீக்கில் நாங்கள் கொடுத்துடுவோம் இதுக்கு ஐடி கார்டு இதுக்கு வந்து ஃபீஸ் ஏறும் ஒரு கார்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ரட் சேரும் டேக் எல்லாமே சேர்த்து ஆ ஆமாப்பா இல்லைப்பா நாங்கள் வந்து ஐடி கார்டு மேக் பண்ணும் போதும் அவங்க கிட்ட கொடுக்கறதும் அவங்க மேக் பண்ணிகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ வந்து நீங்கள் இன்னொரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துடுங்க இல்லை உங்கள் கிளாஸ் டீச்சர் கிட்டயே கொடுத்துடுங்க ஐடி கார்டு ஒன் வீக்குள்ளே வந்துரும் ஓ சரிப்பா ஓகே நாங்கள் சீக்கிரம் பண்ணுறோம் அதே மாதிரி நானும் கூட ஒரு லெட்டர் தரேன் அந்த லெட்டர் எல்லா இடத்துலையும் காமிச்சேன்னா உன்ன விட்ருவாங்கப்பா ஆ ஆமாப்பா அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா வைச்சு கொடுத்துவிடுப்பா

ஓகேப்பா ம் ஓகே